தற்போது எல்ஜி டிவி ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு வாங்கினேன் ஸோ அதில் உள்ள அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நன்றாக இருக்கிறது புது டிவி அந்த புது ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் மூலயுமாவும் அல்லது டிவி சேனலில் வர்றது வரக்கூடிய அனைத்து இதைவிட ஸோ ஃபோனில் வரக்கூடியதும் நம்ம எக்ஸ்ட்ரா யூடியூப் மற்ற அனைத்தையும் வந்து தெளிவாக இந்த டிவி மூலயமா தெரிஞ்சி கொள்ளுகிறோம் ஸோ இந்த டிவியில் நிறைய அட்வான்ஸ் லெவல் அப்படிங்கறதெல்லாம் வந்துருக்கு ஸோ அது இப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம்